பசங்களுக்கு ஸ்கூல் போக டைம் ஆகிடுச்சி இப்போது ஹாஃப் ஆன் ஹவரில் எனக்கு சாப்பாடு வேணும்ன்னு கேட்குறாங்கனா டக்குன்னு நான் வந்து என்ன செய்வேனால் உப்புமா செஞ்சு கொடுப்பேன் அவன் அவனுக்கு உப்புமானால் ரொம்ப பிடிக்கும் உப்புமானால் சேமியா உப்புமா தான் பிடிக்கும் சேமியா லைட்டாக வறுத்துவிட்டு வெங்காயம் தக்காளி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து இதை போட்டு தண்ணி ஊற்றி கொதி வந்தோவுன்ன அந்த சேமியா போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு அஞ்சு ஃபைவ் மினிட்ஸ் குள்ளேயே அது ரெடி ஆகிடும் அதனால சீக்கிரம் முடிச்சுரும் அதனால நான் எப்பவுமே சேமியா உப்புமா செஞ்சு கொடுத்துருவேன் டைம் இல்லாத டைமில்